நாங்கள் வந்து சிலம்பம் கற்றுப்போம் தியானம் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்கும் சின்ன வயசில் எங்கள் அப்பா கூட நீச்சருக்கு நீச்சலடிச்சுருக்கோம் நீச்சல் கற்று கொடுத்துருக்காங்க எங்கள் அதனால் எங்களுக்கு நாங்கள் விரும்பி நீச்சல்கள் கற்றுப்போம் தியானமெல்லாம் பண்ணுவோம் அதனால் நாங்கள் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் தண்ணில கொஞ்ச நேரம் இருப்போம்